ஹலோ மேம் மேம் சொல்லுங்கள் மேம் ஆமாங்க மேம் சொல்லுங்கள் மேம் மேம் நீங்கள் ஃபேமிலி பைக் மாதிரி பார்க்குறிங்களா இல்லை ஸ்போர்ட்ஸ் பைக்காட்டம் பார்க்குறிங்களா மேம் ஓகே மேம் ஃபேமிலி பைக்கில் வந்து டிவிஎஸ் இருக்குது மேம் ஸ்கூட்டி இருக்குது அதுபோக ஃபேமிலி கீர் பைக்கு இருக்குது மேம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் மேம் மேம் இப்போ டிவிஎஸ் எடுத்துகிட்டோம்னா எயிட்டி தௌசண்ட் மேம் அப்புறம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பது அந்த மாதிரி இருக்குது மேம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் மேம் மேம் நீங்கள் வந்து டேரெக்ட்டா வந்து பாருங்க மேம் கையில் கேஷு கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது மேம் நீங்கள் வந்து ரெடி கேஷும் பண்ணலாம் இல்லை இஎம்ஐ போடுறதுன்னா இஎம்ஐயும் போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் மேம் மேம் அப்போ உங்களுக்கு இஎம்ஐக்குன்னா உங்களோடய ஆதார் கார்ட் பேன் கார்ட் அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரணும் மேம் மேம் எங்களோடய ஷோரூம் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது மேம் மேட்டுப்பாளையத்துலேயும் இருக்குது சிறுமதுரைலயும் இருக்குது மேம் நீங்கள் எந்த சைட் மேம் நீங்கள் எந்த ஏரியா ஆ ஓகே மேம் சிறுமதுரையில் வந்து தேட்ரு மெட் தாண்டுனவோடன்னயே அங்கே இருக்குது மேம் நீங்கள் வந்து டேரெக்ட்டா ஷோரூமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சுருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் நாங்கள் நிறைய ஃபெசிலிடிஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் மேம் அப்படி எல்லாம் இல்லை இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் பாருங்க

ஆ மேம் மேம் நீங்கள் நீங்கள் வந்து வாங்குனீங்கன்னால் இப்போது தீபாவளி ஆஃபர்லாம் போயிட்டு இருந்துச்சு மேம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டெல்லாம் கிடைக்கும் மேம் எந்த மாதிரி கிஃப்ட்டுன்னா ஹெல்மெட் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டு இருக்குது மேம் ஃப்ரீ கிஃப்ட்ஸு நீங்கள் கண்டிப்பா டேரெக்ட்டாக வந்து பாருங்க எப்போது வந்து பார்க்குறிங்க மேம்

ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆ